எங்கள் அம்மா அப்பா காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் நான் பெரியவளாக ஆகிட்டேன் அப்போ வந்து எங்கள் அம்மா அப்பா சினிமாக்குலாம் எங்களை அனுப்ப மாட்டாங்க வீட்டை விட்டு வெளில அனுப்ப மாட்டாங்க அவங்களை கேட்டுக்கிட்டு கூட எங்கேயும் போகமுடியாது தெரியாமயும் போகமுடியாது வீட்டில் தான் நாங்கள் இருப்போம் எதாக இருந்தாலும் வீட்டில் சமைச்சு சாப்பிடுவோம் கடையில்லலாம் வாங்கி சாப்பிட மாட்டோம் பால் வாங்கி வீட்டில் காபி போட்டு சாப்பிடுவோம் மாவு கையிலயே ஆட்டி தோசை இட்லி இது செஞ்சு சாப்பிடுவோம் கடை சாப்பாட்ட அப்போலாம் எங்கள் அம்மா அப்பாக்குலாம் பிடிக்காது எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா மாயி யாருமே வாங்கி சாப்பிட மாட்டாங்க எதாக இருந்தாலும் வீட்டில் தான் நீங்கள் செய்யணும் அப்படினு கண்டிஷன் போட்டுருவாங்க எவ்வளோ எவ்வளோ கொழம்பு என்ன சோறு ஆக்கினாலும் வீட்டில் தான் அரைக்கணும் மசாலா அரைச்சு தான் கொழம்பு வெக்கணும் கடையில் வாங்கி இந்த தூளெல்லாம் போட்டு குழம்பு வைக்கக்கூடாது அப்படினு சொல்வாங்க அதே மாதிரி நாங்கள் செய்வோம் இப்போ வந்து இப்படி இல்லை இப்போ வந்து வீட்டில் சோறு ஆக்கலன்னா கூட கடையில் ஆடர் பண்ணுறாங்க நமக்கு கொண்டாந்து வீட்லேயே சாப்பாடு தர்றாங்க அதை வாங்கி சாப்பிட்றாங்க அவங்க இஷ்டத்துக்கு பொம்பளை பிள்ளைங்க சினிமாவுக்கு போகிறாங்க அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க அவங்க சௌகரியத்துக்கு அந்தக் காலத்தில் நாங்கள்லாம் எங்கேயும் போனதில்லை எங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்டு தான் இருப்போம் வீட்டில் அப்படி தெரியாமல் எது செஞ்சாலும் செய்ய முடியாது அப்படி செய்யவும் மாட்டோம் நாங்கள் வீட்டில் தான் இருப்போம் டிவி எல்லாம் அப்போ எங்கள் வீட்டில் கிடையாது சினிமா இருக்கும் அதுக்கு எப்போயாச்சு ஒருக்கா எல்லோரும் சேர்ந்து அழைச்சிட்டு போவாங்க அப்போலாம் நாங்கள் வெளியே வர மாட்டோம் இப்போ காலக்கட்டத்தில் இந்த வயசு பொண்ணுங்கள்லாம் கடையில் வேலை பார்க்குறாங்க எங்கே எங்கேயோ வேலை பார்க்குறாங்க நாங்கள்லாம் எங்கேயிமே போனது கிடையாது வீட்டில் தான் இருப்போம் எங்கள் அம்மா அப்பாவும் விட மாட்டாங்க அவங்க மாமியார் மாமனார் அவங்களையும் அவ்வளோ கண்டிஷனாக வெச்சுருப்பாங்க நாங்களும் அப்படி தான் இருந்தோம் இப்போவும் அப்படி தான் இருக்கோம் எங்கள் பிள்ளைங்கள்லாம் இப்போ என்னென்னமோ செய்கிறாங்க நாங்கள்லாம் அப்படியே வளர்ந்துட்டோம் எங்கள் பிள்ளைங்க வந்து இப்போ வேலைக்கு போகுது ஒரு பொண்ணு நர்ஸாக போய்ட்ருக்கா தங்கச்சி பொண்ணு எங்கள் பையனும் வேலைக்கு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக இருக்கோம் அந்தக் காலத்தில் உள்ளவங்க ஒரு மாதிரி இப்போ உள்ளவங்க ஒரு மாதிரி என்ன அப்படி இருக்கையில் நம்ம அந்தக் காலத்து இதையே நெனைச்சிக்கிட்டு நாங்கள் இருக்கோம் இன்னும் இப்போ உள்ள பிள்ளைங்கள்ட்டல்லாம் ஒன்றும் சொல்ல முடியல இப்படி இருந்தால் நாங்கள் அப்படி தான் இருப்பேன் ஏன் சௌகரியத் தான் நடப்பேன் அப்படின்பாங்க அதலாம் அந்தக் காலத்தில் உள்ளவங்களுக்கு பிடிக்காது திட்டுவாங்க அடிப்பாங்க போகக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடான்னு சொல்வாங்க அதையும் கேட்க மாட்டாங்க அவங்க சௌகரியத்துக்கு செய்வாங்க என்ன நாங்கள் ரொம்ப கரெக்டாக இருப்போம் வீட்டை உட்டுலாம் வெளியில் விட மாட்டாங்க வாசலில் கூட வந்து நிற்க மாட்டோம் அப்படிலாம் இருந்தோம் இப்போ இந்தக் காலத்து பொண்ணுங்க அப்படி கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு எது வேணுனாலும் செய்வாங்க போவாங்க வருவாங்க என்ன எங்கள் வீட்டில் சமைச்சி நாங்கள் சாப்பிட்ணும் கடை சாப்பாடுலாம் எங்கள் வீட்டில் வாங்க விட மாட்டாங்க மசாலா அரைக்கணும் அரைச்சி தான் கொழம்பு வெக்கணும் அரைச்சி தான் எதுவுமே செய்யணும் கையில் உக்காந்து மாவாட்டணும் மாவாட்டி வீட்டில் இட்லி தோசை சுட்டு தான் சாப்பிட்ணும் கடைலலாம் வாங்கி திங்க சொல்ல மாட்டாங்க என்ன ஒரு தேவை யாவைக் கூட எங்களைல்லாம் யாரையும் அழைச்சிட்டு போகமாட்டாங்க எல்லாமே வீட்டில் தான் அவங்க தேவைப்பட்டத வீட்டில் வாங்கியாந்து போட்டுருவாங்க நாங்கள் செஞ்சு சாப்பிட்ணும் கடையில் வாங்கி சாப்பிடக் கூடாது வீட்டில் தான் சாப்பிட்ணும் அப்படினு ஒரு கண்டிஷன் போட்ருவாங்க நாங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுவோம் புள்ளைங்க எல்லாம் பக்கத்துவீடு அக்கத்து வீட்டு பிள்ளை எல்லாம் எல்லாம் ஒன்னாக சேர்த்து சாப்பிடுவோம் ஒன்னும் பிரச்சன இல்லை நாங்கள் நல்லபடியாக இருக்கோம் வந்து அந்தக் காலத்தில் உள்ளவங்க ஒரு மாதிரி இந்தக் காலத்தில் உள்ளவங்க ஒரு மாதிரி அது அந்தக் காலம் மாதிரி இந்தக் காலம் இப்போ இருக்க முடியாது இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் காலமாக போய்டிச்சி எதாக இருந்தாலும் ஆடர் பண்ணி வாங்கி சாப்பிட்றாங்க எதாக இருந்தாலும் கடையில் தான் வாங்கி சாப்பிட்றாங்க வீட்டில் சோறு ஆக்க சோம்பேறி படுறாங்க மசாலா அரைக்க சோம்பேறி படுறாங்க நாங்கள்லாம் எங்கள் அம்மா மிளகா மல்லி அரைச்சு வறுத்துக் கொடுக்கும் நான் அம்மியில் வெச்சு அரைச்சு கொழம்பு வைப்போம் அப்படி வெச்சால் தான் எங்கள் வீட்ல உள்ளவங்களுக்கு எல்லோத்துக்கும் பிடிக்கும் நான் கடையில் வாங்கி இந்த மல்லித் தூள் மிளகாய் தூள்லாம் போட்டு கொழம்பு வெச்சோமுனா அந்த கொழம்பு சாப்பிட கூட பிடிக்காது அரைச்சு தான் போடணும் இப்போ எல்லாம் பார்த்தீங்கனா பாக்கெட்டு மல்லித் தூள் மிளகா தூள் மட்டன் தூள் சிக்கன் தூள் எல்லாம் வாங்கி பாக்கெட்டு பாக்கெட்டாக வெச்சுக்கிட்டு அதை சும்மா கொட்றது தான் தாளிச்சுட்டு கொட்டி கொழம்பு வெச்சு சாப்பிட்றாங்க அந்தக் காலத்தில் அப்படி இல்லை எங்கள் அம்மா காலத்தில்லாம் கரெக்டாக இருந்திருக்காங்க இப்போ அப்படி இருக்காங்க என்ன காலத்துக்கு தகுந்தாப்பில ஒவ்வொருத்தர் மாறிக்க வேண்டியது தான்